வணக்கங்க இந்து மதத்தை பற்றி பள்ளி பாடப்புத்தகத்திலே வந்திருக்குது சங்க இலக்கியங்களில் இருக்கிற அந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாமே பள்ளி படிப்பில் புத்தகத்திலே வந்திருக்குது படிச்சுருக்குறோம் அப்புறம் இந்த சீறாபுராணத்தில் வந்து இஸ்லாமிய மதத்தை பற்றி தான் சொல்லியிருக்கும் அதே மாரி தேம்பாவணிலேயும் வந்து பார்த்தீங்கனா கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்லியிருக்கும் அதனால் பள்ளி படிப்பில் எல்லாம் இப்போ பாடத்திட்டத்துலேயும் வந்திருக்குது ஸ்கூல் படிக்கும் போதுலேயுமே அதெல்லாம் படித்த விஷயந்தான் எல்லாத்துலேயுமே வந்து இலக்கிய காலத்தில் இருந்து இந்த இந்து மதத்தை பற்றியும் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் எல்லா மதத்தையும் பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாேர் பார்வைக்கும் மக்களாக தான் தெரிவாங்க அவங்களுடைய வழிபாடுகள் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டு இருக்குமே தவிர மக்கள்னு பார்க்கும்போது எல்லாேரும் ஒன்றுதாங்க